ஓட்டப் பந்தயம்னாலே எனக்கு சின்ன வயசில் இருந்து ஆர்வம்தான் அது எங்கள் அண்ணா கூட்டிகிட்டுப் போய் ஓட்ட பந்தயமா ம் டேய் டேய் நீ நிறையா ஃப்ரைஸ் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆறாவதில் இருந்து ப்ரைஸ் வீட்டில் ஏகப்பட்டது அடித்து வச்சுருக்குறேன் எனக்கு ஒரு ஆசை தான் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை அதுவும் இந்த சிங்கம் படம் பார்த்தேன்னா அதிலருந்து சே போலீஸ் ஆகணும் அவன் நாட்டம் இருக்கணும் ஒரு போலீஸாக இருந்தால் நேர்மையாக ஒரு தமிழ்நாட்டுக்குன்னாலே ஒரு சேலம் மாவட்டம்னாலே சேலம் மாவட்டத்தில் இதே மாதிரி போலீஸாக அப்படின்னு அவங்க சொல்லணும் ஒரு பத்துப் பேர் சொல்லணும் அதே மாதிரி நம்ம இருக்கணும் அதே மாதிரி எனக்கு ஆசை இந்த ஓட்டப் பந்தயம் எல்லாம் போட்டியிலும் நிறையா போட்டிலெல்லாம் ப்ரைஸ்ஸு வாங்கியிருக்குறேன் அமௌண்டு வாங்கியிருக்கிறேன் எனக்கு ஓட்டப் பந்தயன்னாலே ரொம்பப் பிடிக்கும்